பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறு ஒன்போது ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூணு ஏழு ரெண்டாயிரம்